எனக்குனு தனிப்பட்ட குறிக்கோள் லட்சியம் இருக்குது என் என்னெனனா ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஏரனெட்டிக் இன்ஜினியரிங் எரனெட்டிக் இன்ஜினியரிங் அந்த ஆசை ஏன் வந்துச்சு அப்படிலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து ஏரனெட்டிக் இன்ஜினியரிங்கில் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை ஏரஸ்டர்ஸோ இல்லை பைலெட்டோ இல்லை ஏதோ ஒரு வேலை சின்ன வேலையாக இருந்தாலும் பரவா இல்லை ஏதோ ஒரு வேலையில் போகணும் அப்படிங்குறது தான் என்னோடய ஆசை நான் படிச்சதுக்கு நான் படிச்சது வேறயாக இருந்தாலும் இந்த ஏரனெட்டிக் இன்ஜினியரிங்கில் கண்டிப்பாக நான் சேர்ந்தாவுணும் அப்படிங்குறது என்னோடய லட்சியோம் குறிக்கோள் ரெண்டுமே இது தான் ஒவ்வொரு தடவையும் ஏரோப்லைன்லாம் பார்க்கு போது எப்படியாச்சி இதில் ஒரு வேலை பண்ணியாகுனும் ஏதோ ஒன்று ஏரோஸ்டர்ஸோ ய பைலெட்டோ ஏதோ ஒரு வேலை பண்ணியாகணும் அப்படின்னு வந்து தோணிட்டே இருக்கும் இது தான் வந்து என்னோடய அ முதல் ஆசையும் லட்சியமும் அடுத்து வந்து ட்ராயிங் ட்ராயிங் வந்து எப்படி எனக்கு ரொம்ப தோணுச்சுன்னா என் நான் வந்து சாதாரணமாக தான் ட்ராயிங் வரைய ஆரமித்தேன் ஆனால் வந்து ஒவ்வொருத்தவங்களோட ட்ராயிங் பார்க்கும்போது அவங்க பண்ணியிருக்க அந்த ஆர்ட் ஒர்க் பார்க்கும்போது இவங்களோட நல்லா பண்ணணும் இவங்களோட சூப்பரா பண்ணணும் இன்னு அழகாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ட்ராயிங்லியும் ஒவ்வொன்று கற்றுக்குவேன் ஒருத்தவங்க ட்ராயிங்லேந்து இப்படியிலாம் வரையிணும் இந்த இடத்துல இதுமாதிரி பண்ணணும் இதுமாதிரி வந்து கேப் விட்டு வரையிணும் அப்படிங்குறது கற்றுக்கிட்டேன் இன்னொருத்தவங்கள்ட்டந்து ஷ் இப்படில்லாம் ஷேட் பண்ணும் இது மாதிரி யூஸ் பண்ணி ஷேட் பண்ணும் அப்படிங்கறதுலாம் கற்றுக்கிட்டேன் இதுமாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டந்தும் ஒவ்வொன்று கற்றுக்கிட்டேன் ஒருத்தங்கவங்களோட ட்ராயிங்லேந்தும் அதனால் வந்து எனக்கு ட்ராயிங்லாம் இது இதுவும் எனக்கு ஒரு லட்சியமும் இதுவும் ஒரு ஆசையுந்தான் நல்லா வரையிணும் ரொம்ப அழகாக வரையிணும் அப்படிங்குறது என்னோடய லட்சியமும் ஆசையுந்தான் இது ரெண்டுந்தான் என்னோடய மிகப்பெரிய லட்சியம் ஆசை இது ரெண்டும் மட்டுந்தான்